இப்போ ஒரு பெயிண்டிங் எடுத்துக்கிட்டா அது வந்து பெரிய இமேஜாக இருந்து அதில் வந்து எந்தவொரு நுணுக்கமும் இல்லை ஒரே ஒரு ஆள்தான் இருக்காங்க இல்லை ஒரே ஒரு பொருள்தான் இருக்குனால் அதை வந்து ஒன்றில் இருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம் இதே வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ இல்லை வந்து ஒரு ஆள் வந்து ஒரு பின்னாடி வந்து பேக்ரௌண்ட் வந்து நல்லா கிளீயராக இல்லாமல் பிளர் அடித்திருச்சினா அதுவந்து வரைகிறதுக்கு ஒன்றுலேந்து மூணு நாள் எடு எடுக்கும் ஏன்னா வந்து அவங்களுடைய ஒவ்வொருத்தர் மூஞ்சியும் வந்து கரெக்டாக அதேமாதிரி வரைகிறதுக்கு ஒன்றுலருந்து மூணு நாள் கண்டிப்பாக எடுக்கும்